எங்கள் ஊர் வந்து சொட்டான்டள்ளி எங்கள் ஊரில் பார்த்திங்கனா பஸ்ஸு வசதியே கிடையாது டைமுக்குத் தான் பஸ்ஸு அந்த டைமுக்குப் பஸ்ஸு விட்டுட்டாங்கனா மறுபடியும் டௌனுக்குப் போகிறத்துக்கு ரொம் டௌனுக்கோ போகணுன்னாக்கே ரொம்ப கஸ்ட்டம் அங்கங்கே லிஃப்ட்டு கேட்டு போனால் ஒரு சிலர் நிறுத்துவாங்க ஒரு சிலர் நிறுத்தமாட்டாங்க ஆட்டோ வரும் இல்லை ஆட்டோவுலேயும் எப்படியாவது அங்கே போயே ஆகணும் அங்கே போய் ஆகணும் ஒரு பொருள் ஒரு கடையில் போய் வாங்கணுன்னால் கூட அங்கே டௌனுக்கு தான் போய் ஆகணும் வந்தே ஆகணுன்றதுனால் எதோ ஒன்று ஒருத்தர் நிறுத்துறாங்க ஒருத்தர் நிறுத்தாமல் போகிறாங்க முகம் சுழித்திட்டு போகிறாங்க அந்த சவாலெல்லாம் எதிர்கொண்டு வந்து தான் ஆகணும் டௌனில் வந்து ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குதுன்னா ஒரு கோயிலுக்கே போறோனு வச்சிக்கோங்க அங்கே போனாக்க நிம்மதியாக சாமி கும்பிட்டு எல்லோரும் பார்த்திங்கனா அழகாக வேடிக்கை பார்ப்பாங்க செய்வாங்க ஆனால் எனக் எங்களுக்கு வந்து அந்த வசதியே கிடையாது மடமடன்னு இந்த டைமுக்கெல்லாம் நம்ம போயிடணும் அப்போ தான் பஸ்ஸு கிடைக்கும் அப்படின் சொல்லிட்டு அந்த சாமி கூட நம்மளால நிம்மதியாக கும்பிட முடியாது போய்ட்டு அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டாக சாமி கும்பிட்டுட்டு அந்த பஸ்ஸுக்குப் போக வேண்டியதாக இருக்கும் அப்படி போயிடணும்